தர்மபுரி மாவட்டத்தில் உள்ளூர் போக்குவரத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் முன்னே எடுத்து செல்கிறது தனியார் வாகனமும் இயக்கப்படுகிறது அரசுப் பேருந்தில் லாபம் நோக்கம் இல்லாமல் மக்களின் பயன்பாட்டுக்காக மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது தனியார் வாகனங்கள் லாபம் மேற்கொள்ளும் அவர்களும் சிறப்பாகச் செயல்பட்டு வருகிறார்கள் தர்மபுரி மாவட்டத்தில் ரயில் சேவையும் சிறப்பாக உள்ளது எக்ஸ்ப்ரஸ் அதே மாதிரியும் பேசஞ்சர் ரயில் தர்மபுரி டு பேங்களூர் வரை உள்ளது தர்மபுரிக்கு மிகவும் அருகில் உள்ள சர்வதேச விமான நிலையம் பேங்களூர்